வாங்கம்மா

சிக்கன் வந்து இரநூறுவா ஒரு கிலோ கால் கிலோ ஐம்பது ரூபா அரைக் கிலோ நூறுரூவா ஒன்ரைக் கிலோ முந்நூறுரூவா ரெண்டு கிலோ நானூறுரூவா எவ்வளோக்கு வேணும் ஆ சொல்லுங்கள் ஆ வெட்டித்தர்றேன் ஆ வெட்டித்தர்றேன் ஆ அஞ்சுக் கிலோ வேணுமா அஞ்சு கிலோ ஆயிரத்தி இரநூறுவா வேற மட்டன் இருக்கு ரத்தம் இருக்குது முந்நூறுரூவா மட்டன் வந்து நானூறுரூவா ஒரு கிலோ ஆ போட்டுக் கட்டித்தர்றேன் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கொடுங்க தனியாக பேக்கிங் பண்ணித்தர்றேன்